கல்வி சுகாதாரம் மற்றும் பொருளாதாரம் போன்ற பல்வேறு கொள்கை பிரச்சினைகளை முன்னெடுத்து அவற்றிற்கு தமிழக அரசு எவ்வாறு தீர்க்குதுன்னா கல்விக்கு தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கல்விக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அரசுப் பள்ளிகளை வந்து மேம்படுத்தி அதில் வந்து பசங்களை வந்து பள்ளிக் குழந்தைகளை வந்து வர சொல்லி அவங்களுக்கு வந்து அதிகமாக கல்வி தரத்தை கொடுக்கணும் சுகாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு நகரப் பகுதியிலேயும் கிராமப் பஞ்சாயத்துங்கள்லேயும் சுகாதாரத்தை மொதல கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு அரசு மிகவும் முக்கிய பங்கெடுத்து அதுக்கு பணியாற்றிட்டு வராங்க பொருளாதாரம் வந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பொருளாதாரத்தை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நெனைச்சி ஒவ்வொருத்தருக்கும் வேலைவாய்ப்புகளை வந்து தமிழக அரசு எந்தெந்த அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து தரணும் எப்படி தரணும் அவங்களுடைய வருமானம் உயர்த்துவதற்கு எப்படி நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துவது பொருளாதாரம் கிடைக்க ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய வருமானத்திற்கு எவ்வாறு செலவு செய்யணும் செலவு செய்வதற்கான வருமானத்தை எப்படி பெறுவது இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளும் தமிழக அரசு வந்து எப்படி கொண்டு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வருதுன்னா கல்வியில் கல்விக்கே இது கல்வி அமைச்சர் வந்து இதற்கான தரத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டே போகிறாரு கல்வியில் இது இது அரசுப் பள்ளியில் படித்தாங்கன்னா இந்த இந்த பயனை அடையலாம் அதேமாதிரி எளிமையான வந்து கல்வி தரத்தை வந்து எல்லோராலும் கற்றுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நோய் நோய் பரவக்கூடிய நிலையிலேயும் அந்த நோய் பரவக்கூடிய நிலையில் உடனடியாக எவ்வாறு தடை செய்வது அதற்கு எவ்வாறு மருத்துவம் மருந்து மருந்துகளை உடனடியாக எல்லா மருத்துவமனைகளில் எவ்வாறு செயல்படுத்தலாம் வரும் நோயாளிகளுக்கு எவ்வாறு மருந்துகளை பயன்படுத்தி அதனை கட்டுப்படுத்தலாம் என்பத தமிழ்நாடு அரசு முன் முன் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரையும் அனைவரும் எல்லா நிலைகளிலேயும் பெறுவதற்கு உடனடியாக பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டுருக்கு